என்னைப் பொறுத்த வரைக்கும் எழுதுவதில் எந்த விதமான சவாலான அம்சங்கள் என்னவென்று ஒன்று இருக்குது அதில் வந்து எந்தமாதிரி கதையை எழுதுவது வந்து கடைசி முடிப்பது அதில் கடைசியில் முடிப்பது எப்படி அப்படி என்று ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்பொழுது கொஞ்சம் யோசித்து நிதா சிந்தனையைப் பயன்படுத்தி அ அறிவாற்றலாக அதற்கு பயிற்சி செய்திருந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்பயும் எழுதும்போது மனசு நிம்மதியாக இருக்கும் எழுதும்போது டைம் போகிறது தெரியாது நம்ம எழுதும்போது சௌண்ட் சத்தம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து எழுதும்போது நம்ம மைண்ட் நிறைய யோசிக்கும் அதை வச்சு நம்ம நிறைய எழுதலாம் கிக் கிக்கேட் கிரியேட்டிவ் ப்ளாக்ஹவரு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் அது நல்லா இருக்கும் யூஸ் பண்ண எழுது எழுதுவது வந்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் எழுதணும்னால் நம்ம வந்து சத்தம் இல்லாத ஒரு இடத்துல போயி எழுதணும் சவாலான அம்சம் என்று நான் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும்